ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் சாரா பிரைடல் ஆ பண்ணிடலாம் மேடம் எந்த ஏரியா உங்களுக்கு ரேஸ்புரமா அப்படியா பண்ணிடலாம் மேடம் பண்ணிடலாம் மேடம் சரி ஆ எல்லாம் பண்ணி பண்ணி தந்துடுவோம் மேடம் நாங்களே மெகந்தி எல்லாம்

அப்படியா சரிங்க மேடம் சரி சரி சரி உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி அப்படியா சரி மேடம் சரி பண்ணி பண்ணி தந்துடலாம் மேடம் ஆ சரி மேடம் நாங்கள் வந்து ரெண்டு மேக்கப் இது வச்சுருப்போம் உங்களுக்கு அந்த இதில் அந்த மாடல் உங்களுக்கு என்னது மேடம் ஆ சரி மேடம் சரி சரி சரி ஆ சரி அப்படியா சரி இது நீங்கள் வந்து மேக்கப் வந்து நாங்கள் வந்து போட்ருக்கிற ஏற்கனவே போட்டுருப்போம்ல அவங்களுக்குள்ள மேக்கப்பை உங்களுக்கு காட்டுறோம் சிம்பிளும் காட்டுறோம் ஹையாக போட்ருக்கிறதையும் காட்டுறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஓகே பண்ணிக்கலாம் இது அமௌண்ட்டும் ஆ சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள்ட்ட ஃபோட்டோ காட்னதுக்கப்பறம் ரெண்டுக்குள்ள அமௌண்ட்டையும் நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளா போடுறதுனா வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஒரு சவன் தவுசண்ட் எய்ட் ஆ சவன் தவுசண்ட் இல்லைனா எயிட் தவுசண்ட் வரும் கிராண்டானா ஃப்ஃப்ட்டி தவுசண்ட் வரும் ஆ சிம்பிளாக போடணுமா உங்கள்ட்ட பொக்கே எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லைனா நான் கொண்டு வரணுமா எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்போ மேக்கப் திங்ஸ் மட்டும் நாங்கள் கொண்டு வந்தால் போதுமா ஆ சரிங்க மேடம் சரிங்க நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் என் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க ஆ சரி மேடம் சரி நீங்கள் நான் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க ஆ டூ டேஸ் முன்னாடி கால் பண்ணிடுங்க